எங்கள் சொந்த ஊரில் சேலம் அந்த சேலத்தில் பார்த்திங்க அப்படினா ஏற்காடு பகுதி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஏற்காட்டில் வந்து நாங்கள் வந்து வண்டியில் போகும் போது அங்கே இருக்கக்கூடிய இயற்கை வந்து ரசிச்சிகிட்டே போவேன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் இல்லாமல் மலை சைடு அப்படிங்கிறதுனால அங்கே வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும் பணி காற்றெல்லாம் இருக்கும் மேலே போனோம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு கோவில் இருக்கும் அது இல்லாமல் அங்கே வந்து பூக்கள்லால் செஞ்ச சில அலங்காரம் அலங்காரத்தில் இருக்கக்கூடிய சில விலங்கினங்களை வந்து அவங்க வந்து வடிவமைத்திருப்பாங்க அங்கே உள்ள வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து பார்க்கெல்லாம் இருக்கும் அதில் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போய் விளையாண்டா அவர்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க நிறைய பூக்கள்லாம் இருக்கும் வித விதமான பூக்கள் இதை பார்க்கும் போது வந்து மனசுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குற மாதிரி குருக் கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான சில விஷயம் வந்து எந்த ஊரில் இருக்கும் அப்படின்னா எங்களுடைய சேலத்தில் சேலம் அப்படின்னாலே ஏற்காடு அப்படின் சொல்லலாம் அந்த ஏற்காடு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம்